ஒரு பாட்டு போட்டிக்கு போகிறோம் ஒரு பாடலை பாடப் போகிறோம் அப்படின்னா அந்தப் பாடலை வந்து நம்ம வீட்டிலயே நல்ல முறையில் அதை பாடிப் பாடி பயிற்சி எடுத்துக்கணும் முதல்ல ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த நேரத்துக்குள்ளே இந்தப் பாட்டை முடிக்கணும் அப்படினு சொல்லும்போது அந்த டைமுக்குள்ள அந்தப் பாட்டை நம்ம ஒரு ராகம் தாளம் ஸ்ருதி எதுவும் மாறாது நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டால் நம்ம பயிற்சி எடுத்து தயார் செய்து தயார் செய்து கொண்டு போனாலே நம்ம வெற்றி அடையலாம்